ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம் ஆ ஆமாங்க மேடம் சொல்லுங்க மேடம் நம்ம கடையில் எல்லா காய்கறிகளும் இருக்குதுங்க மேடம் கத்திரிக்காய் முருங்கக்காய் தக்காளி ஆனியன் முட்டைக்கோஸ் எல்லா காய்கறிகளும் இருக்குதுங்க மேடம் நாமக்கலில் எல்லாமே நியூ ஸ்டாக்குங்க மேடம் காலையில் தான் வந்துச்சு என்னங்க மேடம் மேடம் நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகே தில்லைபுரத்தில் கண்ணன் சூப்பர் மார்க்கெட் பக்கத்திலே இருக்குதுங்க மேடம் ஆமாங்க மேடம் ஆ ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம் என்னென்ன காய்கறி வேணுமுன்னு லிஸ்ட்டு போட்டுருங்க எத்தனை மணிக்குள்ளே மேடம் எடுத்துகிட்டு வரணும் எல்லா காய்கறிகளும் உங்களுக்கு என்னென்ன மேடம் உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமுன்னு சொல்லுங்க ஒரு கிலோ தக்காளி வந்து ஐம்பது ரூபா ஆமாங்க மேம் ஆ சரிங்க ஆ சரிங்க மேடம் அட்ரஸ் மட்டும் கொடுத்துடுங்க மேடம் ஆ ஆமாங்க மேடம் ஆ இல்லை மேம் கடையில் வேலை செய்கிறவங்கள தான் அனுப்பு டெலிவரி பாய் இருக்காங்க மேடம் நாமக்கல் சுற்று வட்டாரத்தில் பாதி இடத்துக்கு நாங்கள் தான் டெலிவரி பண்ணுறோம் மேடம் ஃபேமஸான கடைங்க நம்பி காய்கறில்லாம் அவ்வளோ ஃப்ரெஷாக இருக்கும் நீங்கள் லிஸ்ட்டு மட்டும் அனுப்பி வையுங்க சொல்லுங்க மேடம் நாமக்கல் ஆ நாமக்கல் ஆ ஓகேங்க மேடம் ஆ ஓகேங்க மேடம் மேம் ஆறு மணி தாண்டி தாண்டி கொஞ்சம் வரலாமா ஆ சரிங்க மேடம் ஓகே மேடம் என்னென்ன காய்கறி வேணுமுன்னு லிஸ்ட்டு மட்டும் கொடுத்துடுங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ ஆ சரிங்க மேடம் ஆ ஓகேங்க மேடம் மேடம் நீங்கள் எழுதி வாட்ஸாப் பண்ணிவிட்ருங்க மேடம் நான் டோர் டெலிவரி பண்ணிவிட்டுறேன் ஆ சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம்